நான் வந்து சின்ன பையனாக இருக்கும் போது ஸ்கூல் படிக்கும் போதெலாம் பேப்பரில் வந்து ராக்கெட் செய்யறது கப் மழைலாம் ரொம்ப பேஞ்சுச்சினா தண்ணி குட்டையெல்லாம் தேங்கி நிற்குங்களா டிச்சிலெலாம் ஓடிகிட்டு இருக்கும் போது நாங்கள் வந்து பேப்பரில் கப்பல் அந்தமாதிரி கப்பெல்லாம் செஞ்சு அந்த தண்ணியில் விட்டு சின்ன குழந்தைங்களா இருக்கும் போதெலாம் விளையாடிட்டு இருப்போம் அதெலாம் சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் ராக்கெட் ராக்கெட்லாம் செஞ்சு விளையாடுவோம் ராக்கெட்லாம் செஞ்சு ஒருத் ஒருத்தன் மேலே இன்னொருத்தன் மேலே வீசிகிட்டு ஜாலியாக செஞ்சு விளான்ட்டு இருந்தோம் சின்ன வயசில்